நம்ம நாட்டில் பார்த்தீங்கனா மாதவிடாய் வந்து கால காலமாக ஒரு ஒரு முறையில் வந்து ஃபாலோவ் பண்ணிகிட்டே வர்றாங்க எங்கள் பாட்டி காலத்துலெலாம் என்ன பண்ணுவாங்கனா துணி இருக்குல துணி கிழித்து அதை வந்து த்ரீயா ஃபோல் பண்ணி அப்படியே கயிறு மாதிரி கட்டி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கள் அப்போவும் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கள் அதை ஹைஜீனாக தான் இருந்துச்சுனு சொன்னாங்க அப்போவும் என்ன பண்ணிட்டாங்கனா தனியாக தட்டு ட்ரெஸ்சு எல்லாம் தனித்தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கள் அந்த மூன்று நாளும் வீட்டுள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி தனியாக ஒதுக்கப்பட்ட மாதிரியே பார்த்துட்ருந்தாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா காலத்தில் அதெல்லாம் சாதாரணமாக போச்சு எப்படினா வெறும் அதே மாதிரி துணி தான் ஆனால் எல்லா பாத்திரமும் ஒன்றா இருக்கும் துணியெல்லாம் ஒன்றா இருக்கும் அப்படி ஆச்சு அதுக்கப்புறம் என் காலம் என் காலத்தில் அது எல்லாமே தாண்டி அட்வான்ஸ்டு வெர்சனா பேடு வந்துச்சு சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாமே ஹைஜீனா இருக்க முறையில் வந்துச்சு இப்போ ஏன் இதுக்கப்புறமும் ஒரு ஹைஜீன் வெர்சனில் ஒரு கப் வச்ச மாதிரி ஒரு பேட் வந்து நம்ம நம்ம ஃபீமேல்ஸ்க்காக ஒன்று புதுசா ஒரு ப்ராடக்ட் போட்டுருக்காங்கள் அதுவும் சேஃப்ட்டி வெர்சனில் தான் இருக்குது அப்படி யூஸ் பண்ணுறவுங்க வந்து மெடிக்கல் அதாவது நம்ம டாக்டர்ஸ் அட்வைஸ்சோடய தான் அதை வந்து பண்ணணும் நம்ம அந்த அட்வைஸ் இல்லாமல் பண்ணால் நம்மளுக்கு தான் கொஞ்சம் எஃப்ஃபெக்ட்டு